இருங்க கறி போயிட்டு வாங்கப் போகிறோன்னா கறி பார்த்தோன்னா ஒரு கசாப்பு கடைக்காரன் வெட்டி வச்சிக்கிறான் இன்றைக்கே என்ன பண்ணுறான் போகிறான் ஓ நாளைக்கு வெட்டினா வேலை ஆகாதுடான்னு இன்றைக்கே என்ன பண்ணிடுறான் போய் மின்னேரத்தில் போய் உறிச்சி நம்ம வெட்டிணுன்றதுனு ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு ஆட்டுக்கறியே கூட ஒரு கசாப்புக் கடைக்காரன் உறிச்சி விற்கிறான்னா அவன் என்னா பண்ணுறான் நறுக்கி வச்சிடுறான் நறுக்கி வச்சிடுறான் நாளைக்கு அதை எப்படி அவன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கறி நம்ம சாப்பிட்ணுன்னா அன்றைக்கே உறித்து அன்றைக்கே நறுக்கு நம்ம ஒரு கோழிக்கறினா சாப்பிட்றதுக்கு நம்ம பார்க்கிறோம் அவன் எப்படின்னா எல்லோருக்கும் விற்கணுன்றத்தால அதை பதம்படுத்தணுன்னா அவன் என்ன பண்ணுறான் கறியை பூராம் வெட்டி அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஃப்ரிட்ஜியோ இல்லை வேறே எதுலேயோ ஒரு பதமாக வச்சிருந்து அதை என்ன பண்ணுறான் நாளைக்கு எடுத்தாந்து நம்ம எதுனு ஒரு ஐஸ் கட்டிலேயோ எதுலேயோ ஒன்று வச்சிருந்து நாளைக்கு அதை விற்கணுன்றதால சேஃப்டி பண்ணி அதை பதம் பார்த்து அதை என்ன பண்ணுறான் விற்கிறான் அதை விற்று அந்தளவுக்கு அவன் பராமரிக்கிறான் ஒரு கசாப்பு கடைக்காரன் அந்தளவுக்கு பராமரிக்கிறான் அந்தளவுக்கு பயன்படுத்துகிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சூடாக நம்ம உரிக்கிறோம் நம்ம பண்ணுறோம் அவன் அந்தளவுக்கு பயன்படுத்தி நம்ம் ஐஸ்கட்டியில் வைக்கணும் இல்லை ஃப்ரிட்ஜுல் வைக்கணும் எப்படி நம்ம அதை வைக்கணுன்றது வச்சு அதை மெயினா அவங்க பயன்படுத்தி அவங்க விற்கறாங்க அதுபோல் நம்ம வாங்கிறோம் இது ரெண்டாவது கேள்வி எப்படி ஒரு மாடு வாங்கிறோன்னா ஒரு மாட்டைப் போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஒன்று புடிச்சடுறோம் ஒரு நாலாயிரம் ஒரு மூயாயிரத்தில் ஒரு கன்றுக்குட்டிய நமக்கு தகுந்தமாதிரி நம்ம சத்துக்கு தகுந்தமாதிரி புடிச்சடுறோம் அதை பிடிச்சாந்து நம்ம எப்படி பசங்களை வளர்க்குறமாரி வளர்க்குறோம் வளர்க்கப் பார்த்து அது என்ன பண்ணுது ஒரு பொட்டக்கன்னா பிடிச்சர்றோம் வளர்க்க பார்த்து அது ஒரு மாடாகுது மாடாக பார்த்து அது பால் கறக்கணும் கன்று போடணும் பார்த்து அது ஒரு கன்றுக்குட்டி நம்ம எப்படி பசங்களை கொஞ்சுகிற மாதிரி கொ கன்றுக்குட்டியும் ஆகுது கன்றுக்குட்டிய பார்த்தா அந்த பாலை கறக்கிறோம் பாலை கறந்தால் அதில் என்னென்னா தேவைப்படுதுனா அது பாலை கறந்தால் நம்ம பால் ஒரு டீ போடலாம் ஒரு எதோ பண்ணலாம் ஒரு இல்லை தேவையா ஒரு தயிர் போடலாம் இல்லை தயிர் வேணாம் நம்ம மோர் போட்டுக்கலானாலும் மோர் போட்டுக்கலாம் அது வேணா இல்லை எடுத்துனு போய் ஊற்றுனா ஒரு பத்துரூபா கிடைக்கிது அப்படினாலும் ஒரு பால் ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அது கன்றுக்குட்டிக்கிது கன்றுக்குட்டி இன்னும் ஒரு மாடாகுது இன்னோரு மாடாகி அது ஒரு நாலஞ்சி மாடாகுது இப்போ நாலாயிரத்துலேருந்து நாற்பதனாயிரம் வரைக்கும் வருது அதேப்போல் பால் காசு நால்ரூபா இன்றைக்கி ஊற்றுறோம் பாலு ஒரு லிட்ருனா கூட நாலு லிட்ரு ஊற்றுனா கூடோ இப்போ ஒரு நாற்பது ரூபா ஒரு லிட்ருனா கூட அது என்னாச்சு நாலு லிட்ரு அதுபோல் அதுக்கு தகுந்த மாதிரியே காசு வருது பால் காசு மாட்னு பால் காசு வருது கன்றுக்குட்டிமாட்னு கன்றுக்குட்டி வளருது அதனால் நமக்கு ஒரு மாடு வச்சிருந்தால் அந்தளவுக்கு பயன்பார்த்தா அந்தளவுக்கு நம்ம ஊட்ட காப்பாற்றுற மாரி அதுவும் காப்பாற்றும் நமக்கு அது வீண் போகாது அந்தளவுக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் மாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது மாடு தான் வீட்டுக்கு ஒரு மகாலெட்சுமி இருக்கணும் இருந்தால் தான் அது வீட்டுக்கு அது நல்லது